பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்போது